ஹலோ சார் இது ஓலா ஏஜென்சி தானே சார் உங்கள் ஓலா ஏஜெஸ்சிலேந்து எங்கள் ஃபேமிலி ட்ரிப்புக்காக ஒரு காரை புக் பண்ணியிருந்தோம் ஆனால் உங்கள் டிரைவர் கேப் இன்ன வரைக்கும் வரவே இல்லை சார் இது வரைக்கும் வரவே இல்லை சார் நாங்கள் எவ்வளோ நேரம் அங்கே ரோட்டில் வெயிட் பண்ணுறது இப்படி தான் சர்வீஸ் பண்ணுவிங்களா சார் நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து புக் பண்ணிகிட்டு தானே போனோம் டையத்துக்கு இருக்குணுமா இல்லையா சார் உங்களால் முடியாதுன்னா நீங்கள் அந்த டைம் சொல்லிருக்கலாம்ல எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது சார் நான் உங்களை வந்து ஃபைவ் ஓகிளாக் வந்து ஷார்ப்பாக இங்கே இருக்கணுன்னு சொல்லிருக்கேன் ஆனால் இப்போ டைம் சிக்ஸ் ஆகிடுச்சி இன்னமும் வரல ஒன் ஹார் உங்கள் உங்கள் சர்வீஸ்காக வெயிட் பண்ணுறோம் நீங்கள் யாரும் வரல ஒரு டிரைவர் கூட இந்த பக்கம் வரல சார் இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் சார் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் சார் நோ சார் உங்கள் சர்வீஸ் எனக்கு வேண்டாம் சாரி சார் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நடக்காத இது இதுமாரி நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க சார் இல்லை சார் நோ தேங்க்ஸ் சார் நீங்கள் என்னோடய ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிடுங்க பரவாயில்ல சார் நான் புக் பண்ணதை கேன்சல் பண்ணுங்க தேங்க்யூ சார்